இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஆறு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு இருபத்தி ஒன்போது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று இருபத்தி ஏழு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஏழு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று